ஹலோ மயூரா ஹோட்டலுங்களா ஆ யா நாங்கள் சாப்பாடு ஆடர் பண்ணியிருந்தோம் ஆமாம் நாங்கள் வந்து சிக்கன் ரைஸும் ரெண்டு பரோட்டா சாம்பார் தால் ஆடர் பண்ணியிருந்தோம் ஆனால் நீங்கள் என்ன கொடுத்து அனுப்பியிருக்கீங்க நான் ஆடர் பண்ணியிருந்த நாங்கள் ஆடர் பண்ண சாப்பாடே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது சாப்பாடே இல்லை டைமுக்கு கொண்டு வந்து கொடுக்கல சாப்பாடே மாறி வந்துருக்குது நாங்கள் ஒன்று சொன்னோம் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்க எப்படி இப்படி கொடுத்துருக்கீங்க அதுவும் இல்லாமல் நீங்கள் கொடுத்த சரி சாப்பிட இந்த டைமுக்கு திரும்ப ரிட்டன் அனுப்பணுமான்னு யோசித்து நாங்கள் அதையும் சாப்பிட்லானு நினச்சாலும் ஏன் இவ்வளோ காரமாக இருக்குது பேஷண்ட்ஸ் யாராவது இதெல்லாம் சாப்பிட்ணுன்னா என்ன பண்ணுவாங்க ஏன் இப்படி பண்ணியிருக்கீங்க ஹோட்டல்னால் இப்படிதான் செய்வீங்களா காசு கொடுக்கறது இல்லையா உங்களுக்கு நான் இப்போ இதை அப்படியே உங்களுக்கு ரிட்டன் பண்ணுறேன் நீங்களே பாருங்கள் அதை எப்படி ஆடர் பண்ணி அனுப் ஆல்ரெடி டூ டைம்ஸ் வந்திருக்கேன் நல்லாயிருக்கு இந்த இடத்துல நல்லா பண்ணுறாங்க சாப்பாடு நல்லா டேஸ்ட்டியாக இருக்குன்றதுக்காக தான் என் ஃப்ரெண்ட்ஸுகிட்ட சொல்லி இந்த டைம் ஆடர் பண்ணேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ரொம்ப காரமாக இருக்கு உப்பே இல்லை அதில் ம் ஒரு ஆடர் பண்ணால் நீட்டாக அதை டெலிவர் பண்ண முடியாதா அது பண்ண முடியாமல் எதுக்கு நீங்களெலாம் ஹோட்டல் வச்சிருக்கீங்க க்ளியராக ஒரு ஆடர் பண்ணால் அதை நீட்டாக டெலிவர் பண்ணணும் நாங்கள் எதிர்பார்த்த பொருளே இல்லை நாங்கள் வேறு நாங்கள் ஒன்று ஆடர் பண்ணோம் நீங்கள் ஒன்று அனுப்பியிருக்கீங்க ஆடர் டீட்டெயில்ஸ் கரெட்டாக தான நாங்கள் கொடுத்தோம் நீங்கள் வேறு யாருக்கும் அனுப்புகிறத மாற்றி எங்களுக்கு அனுப்பிவிட்டீங்களா என்ன சாப்பாடு இதை சாப்பிட முடியுமா ரொம்ப காரமாக இருக்குது வாயிலேயே வைக்க முடியலை அதுவும் இல்லாமல் ஆயில் இப்படி ஊற்றி வேறு வச்சிருக்கீங்க எப்படி இதெல்லாம் சாப்பிட்றது சொல்லுங்கள் நான் இப்போ இதை அப்படியே ரிட்டன் பண்ணுறேன் ரிட்டன் ப்ராசஸ் எனக்கு சொல்லுங்கள் யாருக்கு காண்டக்ட் பண்ணணும் டெலிவரி பாய் இப்போ வந்தாங்கல்ல அவங்களை வந்து வாங்கிட்டு போக சொல்லுங்கள் அப்படி இல்லாட்டி நானே கூட எடுத்துகிட்டு வந்துடுவேன் அவங்க வராட்டி நீங்கள் எங்களுக்கு வேறு சாப்பாடு ரிட்டன் பண்ணி கொடுங்க இதெல்லாம் சத்தியமாக சாப்பிடவே முடியாது நாங்கள் ஒன்று சொன்னால் நீங்கள் ஒன்று கொடுத்துருக்கீங்க